ஹலோ ரத்னா ஹோட்டலாங்கள் நான் வடுகர் பேட்டையில் இருந்து ஜவமாலாங்குறவங்க பேசுகிறேன் நேற்று ராத்திரி உங்கள்கிட்ட சாப்பாடு வாங்குனோம் ஆனால் அந்த சாப்பாடு எங்களால் சாப்பிட முடியல கெட்டுப் போச்சி எங்கள் பசியும் தீர்ந்தப்பாடு இல்லை எங்களுக்கு காசும் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் இப்படி நீங்கள் தரம் தரமில்லாத உணவு கொடுத்திங்கன்னா எப்படி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்கள் நீங்கள் நல்ல கடை நல்லபடியா சாப்பாடு கொடுப்பிங்கன்னு எல்லோரும் சொன்னதுனால் தான் உங்களை தேடி வந்தோம் ஆனால் இப்படி தரம் இல்லாத உணவை குடுத்து இருக்கிங்களே நீங்கள் சாப்பாடு தயாரிக்குறவங்கள கண்காணிச்சி ஆர்டர் கொடுக்கிறவர்களுக்கு நல்லா தரமான உணவுகளை கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கள்